பல்வேறு மொழியாளர்கள் இப்பொழுது தமிழ் மொழியை அதனுடைய அருமையை போற்றி வணங்குகிறார்கள் எனவே தமிழ் மொழியின் பற்று அதிகரித்து வருகிறது இனி வரும் காலங்களிலும் தமிழ் மொழியை கண்டிப்பாக அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு நாம் என்ன செய்யவேணுமென்றால் பள்ளியில் ஆங்கில வழி பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடம் நமது குடும்பத்துடனும் தமிழில் பேசவும் படிக்கவும் நாம் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதே போல் கல்வெட்டுகளிலும் சீர் நம்மளது சீர்த்திருத்த மொழியான இலகுவாக படிக்கக்கூடிய மொழியில் தமிழ் மொழியை பதிக்க வேண்டும் கல்வெட்டுகளில் மற்றும் கோயில் விழாக்காலங்களிலும் தமிழை உச்சரித்து அந்த வட மொழி அல்லாது சமஸ்கிருதம் அல்லாத தமிழ் மொழியை நாம் உணர்த்தி அதன் வழியாக பதிவு செய்ய வேண்டும் அதே போல் நமது கோயில்களில் தமிழில் வழியில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது வருங்காலங்களில் அனைவர் மனதிலும் தமிழ் உச்சரிப்பு நன்றாக இருக்கும் தமிழ் வந்து தெளிவாக இருக்கும் அதை பேணி காக்கும் எண்ணமும் வலுவாக இருக்கும் இனி வரும் காலங்களில் நாம் கண்டிப்பாக அனைவரும் குடும்பத்துடன் உட்கார்ந்து தமிழ் வழியாக படிக்கவும் கவிதைகள் பாடவும் கற்று தர வேண்டும் அதை மென்மேலும் விரிவுப்படுத்த வேண்டும்